இந்தியாவில் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் எல்லா கலைஞர்களையும் தேடி தேடித்தேடி அவங்களை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறது இந்தியா இப்போ எடுத்துக்கோங்களேன் இப்போ நிறைய டிவி சேனல்ஸ்லையெல்லாம் சரிகமப ஸ்டார்ட் ம்யூசிக் அந்தமாதிரி நிறைய வந்திட்ருக்கு அவங்களோடய சின்ன சின்ன குழந்தைங்களோட டேலண்ட்டு ம்யூசிக் டேலண்ட் இல்லைன்னா அவர்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலேதான் அவங்கள்கிட்ட அவங்க ஊர் ஊராக போகிறாங்க போய் அவர்களோட டேலண்ட்டை கண்டுபுடிச்சு அவர்களுக்கு இது ஊக்குவிக்கும் ஊக்குவிப்பு கொடுக்குறாங்க அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுறாங்க அவங்களை வெளிக்கொண்டு வர்றாங்க இந்த உனக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொடுக்குறாங்க இப்போ ஸ்கூல்ஸ்லையே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பசங்களுக்கும் இண்டிவிஜூவல்லாக அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அவங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்காங்களா இல்லை சிங்கிங் டான்சிங் இல்லைன்னா இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் அந்தமாதிரி எதில் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு அவங்களை இதுப்பண்ணி அதுக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ விளையாட்டே எடுத்துக்கங்க கபடியில் ஒருத்தன் இதாக இருந்தாங்கன்னால் அவனுக்கு கபடிக்கு தேவையான இது கொடுக்குறாங்க அவனை அவனுக்கு அதை சொல்லிக்கொடுக்குறாங்க அது போக மற்றது அவன் எதில் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கானோ அதுக்கு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இப்போது இப்போது எல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் பசங்களுக்கு என்ன அவன் எதில் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறான் இந்த இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்